ஒட்டு மொத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் விளையாட்டுக்கும் ஒரு மிகப் பெரிய பங்கு உண்டு நானும் ஒரு ஆத்லேட்டு தான் என்னுடைய பள்ளி காலங்கள் மற்றும் காலேஜு நேரங்களில் நான் வந்து எங்கள் பள்ளிக்காகவும் கல்லூரிக்காகவும் நான் வந்து விளையாடிருக்கேன் மாநில அளவில் போய்விட்டு விளையாடியிருக்கேன் இந்த மாதிரி விளையாடுவதன் மூலயமா ஒன்று நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் தேவையான அளவுக்கு நம்ப உடம்பு உடம்புலேருந்து வியர்வை வெளியேறும் ஒரு விளையாட்டு வீரனாகவோ இல்லை வந்து ஒரு வீராங்கனையாகவோ நம்ம வந்து இருந்தோம் அப்படினால் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்போம் எவ்வளோ முடிஞ்சளவுக்கு ஒரு குட்டி வாமப் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ப எந்த விளையாட்டை விளையாடுகிறோமோ அந்த விளையாட்டை போய் விளையாடுவோம் ஸோ அந்த வகையில் நமக்கு விளையாடும் பொழுதோ இல்லை அதுக்கு முன்னாடியான உடல் பயிற்சியின் பொழுதோ நம்மளுடைய உடலில் இருக்கிற தேவை இல்லாத கொழுப்புகள் இதெல்லாமே வந்து சரியான முறையில் வெளியேறும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லாவே கவனிக்கலாம் ஒரு விளையாட்டு வீரராகவோ வீராங்கனையாகவோ இருந்தாங்க அப்படினால் அவங்கள் வந்து சில சில சில டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுடைய உணவு பழக்கமாக இருக்கலாம் இல்லை அவங்களோடய டெயிலி ரொட்டீன்னாக இருக்கலாம் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்குறது நைட்டில் வந்து சீக்கிரமாக தூங்குவது கண்ட்ரோல்லான டயட் ஃபுட்டை சாப்பிடறது தேவையில்லாத அதிக புரோட்டின்லிருக்குற இல்லை வந்து இந்த ஃபாஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லக் கூடிய இந்த ஃப்ரைட் ரைஸு இல்லை வந்து இந்த மற்ற மற்ற ஜங் ஃபுட்ஸ் மாதிரி பீஸா பர்கர் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாம உடலுக்கு எது தேவையோ அதை வந்து மட்டும் சாப்பிடர்து அந்த மாதிரியான இது பன் கண்டினியூவான டயட்டு ஃபாலோவ் பண்ணும் பொழுது இது இது மூலயமா அவங்க வந்து நல்ல அவங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க துறை சார்ந்த விளையாட்டில் நல்லா விளையாடி அவங்க சமூகத்துக்கும் இந்தியாவுக்கோ இல்ல மாநிலத்துக்கோ நல்லபடியான ஒரு பங்களிப்பை வெற்றி பெற்று தரதில் மிக பெரிய பங்களிப்பை கொடுப்பாங்க இது வந்து ஒரு மிகப் பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்